பள்ளியில் கடன்கள் மற்றும் வருமானம் பற்றி குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சொல்லித் தரணும் ஏன்னால் கடன் வந்து ஒரு பெரிய நோய் மாதிரி உடம்புக்குள்ளேயே இருந்து அ அரிச்சு அழிச்சிடும் இப்போது அது போல இப்போ நம்ம மனதை அரித்து படாத பாடுபடுத்தி நம் வாழ்க்கையே அழிச்சுடும் மற்றவங்க முன்னாடி அதிகமான அவமானங்களையும் துக்கத்தையும் அசிங்கத்தையும் தலைகுனிவையும் அந்த கடன் ஏற்படுத்தும் அதனால்தான் அவ்வளோ பெரிய இலங்கை வேந்தன் கூட கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு சொல்லுவாங்க அவ்வளோவு பெரிய அரசனே வந்து இந்த கடனால் நொறுங்கிவிட்டு நடந்து போவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு அசிங்கத்துக்கு சீதையை கடத்தினதுனால தலை குனிஞ்சுட்டு போனார் அப்படின்னு சொல்லுவாங்க அந் அந்த அளவுக்கு இந்த கடன் வந்து ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு செய்யணும் அளவுக்கு அதிகமான பேராசை பெரு நஷ்டத்தில் கொண்டு போய் விடும்னு பிள்ளைங்களுக்கு சொன்னால்தான் அந்த கடன் வாங்குறதுலருந்து அவர்களுக்கு ஒரு பயம் வரும் அதனால் நம்ம எவ்வளோ வருமானம் சேர்க்கணும் எவ்வளோ சம்பாதிக்கணும் நம்ம செலவுக்கு ஏற்ற மாதிரின்னு அவங்க வந்து சம்பாதிப்பதுலயே ஆர்வமாயிருப்பாங்க அந்த கடன் பக்கம் போக மாட்டாங்க அதுக்காக கண்டிப்பாக சொல்லித் தரணும்